இந்தியாவில் பார்த்தா நிறைய பேர் யோகா குருக்கள் இருக்காங்க அவங்கள்லாம் பரிசுத்தமாக ஆழமாக யோகா பயிற்சி பண்ணி அறிமுகம் ஆனவங்க நிறைய பேர் ஊக்குவிச்சுட்டு வராங்க எனக்குத் தெரிஞ்ச சில யோகா குருக்கள்னு பார்த்தா சுவாமி விவேகானந்தர் சத்குரு பதஞ்சலி பிகேஎஸ் ஐயங்கார் இவங்களோட கருத்துக்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா யோகா முறையை தழுவி இருக்கும் முக்கியமாக ஆன்மீக ரீதியான போதனையை சொல்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு வாழ்க்கையில் மன அமைதி உடல் புத்துணர்ச்சியை வளர்க்க உதவுது இதில் சுவாமி விவேகானந்தா பற்றி சொல்லணுன்னால் அவரை பகவான் ஸ்ரீ ராம கிருஷ்ணான்னு தான் சொல்லுவாங்க இவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டோடய மிகப் பெரிய யோகியாகவும் ஆன்மீக போதகராகவும் மற்றும் யோகா பயிற்சியும் கொடுத்தாரு சத்குரு பற்றி சொல்லணுன்னால் ஈஷா யோகான்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறாரு இதில் யோகாவும் மத போதனைகளையும் வழங்கிறாரு முக்கியமாக மஹா சிவராத்திரி போது எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் போவாங்க விடிய விடிய கச்சேரி நடனம் நடக்கும் பதஞ்சலி பற்றி சொல்லணுன்னால் யோகாவோடய சூத்திரம் அறிஞ்சவர் நிறைய மக்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி கொடுத்துருக்காரு அடுத்து பிகேஎஸ் ஐயங்கார் பற்றி சொல்லணுன்னால் அவரை ஐயங்கார் யோகான்னு சொல்லுவாங்க தனி பாணியில் யோகா சொல்லித் தருவார்